எனக்கு பிடித்த நிறம் மஞ்சள் ஏன்னால் மஞ்சள் வந்து ஒரு ம மங்களகரமானது பார்க்கறதுக்கு அது லட்சணமாக இருக்கும் நல்ல நிக நிகழ்வுகளுக்கெலாம் அதை பயன்படுத்துவாங்க அதனால் மஞ்சள் ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய கலர் அந்த ஆடைகள் எனக்கு நான் எடுக்காமலே தானாகவே சேரும் யார் எடுத்து கொடுத்திலியும் மஞ்சள் கலராகவே அது அமையும் அதனால் எனக்கு மஞ்சள் கலர் வந்து ஒரு மகிழ்ச்சியின் வண்ணமாகவே தெரியும்